வாங்கக்கா என்ன வேணும் ஆப்பிளாக்கா இது வந்து ஒரு கிலோ இரநூறுவா அது ஒரு கிலோ முன்னூற்றைம்பது ரூவாக்கா ஆ எடுத்துக்கங்க நீங்கள் பார்த்து எடுங்கக்கா நல்ல பழமாக ஆரஞ்ச் இருக்கு சப்போட்டா இருக்கு என்ன வேணும் கமலா பழம் இருக்கு ஆரஞ்சு ரெண்டு கிலோ முன்னூறுரூவாக்கா போடலாமா ஆ ரெண்டு கிலோ தனி தனி பையில் போட்டுறேங்க்கா

அக்கா அது இது எங்களுக்கே ஹோல்சேல் ரேட்டில் தாங்க்கா வருது நாங்கள் என்னக்கா பண்ணுறது வேற என்னக்கா வேணும் திராட்சை இருக்கு முந்திரிப் பழம் இருக்கு அக்கா வேற ஏதா வாங்கிக்கங்க ஆ தனித்தனியாக போட்டாச்சு இந்தாங்கக்கா கொய்யாப் பழம் இருக்கு வெலை ஒரு கிலோ நூறுரூவா தான் அது ஒரு கிலோவா ம் நீங்கள் காயாக இருக்கு செங்காயாக பொறுக்கிக்கங்க ஆ ஒரு கிலோ இருக்கு போதுங்க்கா போதுங்க்கா ஒரு கிலோ இருக்குக்கா இந்தாங்க இன்னும் அறுநூறுவா கொடுங்கக்கா அறுநூறுவா கொடுங்கக்கா ம் என்னக்கா ஐநூறுரூவா தான் கொடுத்துருக்கீங்க ஆஹஹ எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுக்கா ஐம்பது ரூவாயாது கொடுங்கக்கா ஆ சரிக்கா ஆஹ இருபது ரூவா செட்டே ஆகாதுக்கா வேணாம்க்கா ஐம்பது ரூவா கொடுங்க ஆ சரிக்கா வாங்கக்கா பழம் வாங்க கம்மியாக தான் ரேட்டுலாம் ஹோல்சோல் ரேட்டு தான் வாங்க ம் சரிக்கா வாங்கக்கா